சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் கோபி சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க சார் ஃபஸ்ட்டு வந்த கவுன்ஸ்லிங் செட்டிங்க்கும் இப்போ எப்படிங்க சார் இருக்குது உங்களுக்கு இல்லை தெரியுதுங்க சார் ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு நீங்கள் டிப்ரெஸ்டாக இல்லை நீங்கள் பேசுகிறதுலே தெரியுது இப்போ உங்கள் மனநிலமை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டிருக்கிங்க சார்

புரியுது புரியுதுங்க சார் அதுதாங்க சார் கோவங்கிறது நம்ம அப்போ வர ஒரு மனநிலமைதாங்க சார் அது நம்ம பிறவியிலிருந்து வந்தது கிடையாது ஸோ அது நாம் நினச்சோன்னா நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க சார் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி கோவம் வரும்போது கண்ணாடி முன்னாடி பணிச்சுமைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யும் அப்படிங்கறப்ப நீங்கள் அதை ஒரு சுமையாக எடுத்துக்காமல் ஒர்க் பண்ணி பாருங்க சார் ட்ரை பண்ணி பாருங்க அதே டைம் கோவம் ஒருத்தவங்க மேலே கோவம் வரும்போது அவங்க மேலே கோவத்தை காட்டாமல் நம்ம நீங்களே போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க நம்ம கோவப்பட்டால் எப்படி இருக்கோம் அப்படின்னு அப்படியே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோவம் வர்றது குறைஞ்சிரும் நமக்கே ஒரு நல்ல ஒரு பாஸிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்குங்க சார் அதுதான் அதுதாங்க சார் அது இந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம அதை பற்றி யோசிச்சுட்ருக்கறதுக்குமே நம்ம ஓவராக கோவப்படுகிறது அந்த பணிச்சுமைகள் எல்லாமேதாங்க சார் காரணம் நீங்கள் ஒன்றும் இல்லை நைட் அப்படி தூக்கம் வராத டைமில் நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா எதாவது உங்களுக்கு பிடிச்ச மெலடி சாங்ஸ் இல்லை புக்ஸ் படிங்க ஒரு நல்ல ஒரு கவிதை புத்தகங்கள் அந்தமாதிரி புத்தகங்கள் படிங்க இல்லைன்னா ஒரு நல்ல ம மென்மையான பாடல்கள் மியூசிக் எதாவது கேளுங்க ரிலாக்ஸாக வெச்சுக்கங்க டிவி டிவி ஸ்க்ரீன்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் மொபைல்ஸ் அந்தமாதிரிலாம் எதுவும் பார்க்காதிங்க நைட்டு ஒரு ஒரு நைன் ஓ க்ளாக்கு மேலே தூங்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களை நீங்களாக ப்ரிப்பேராக வெச்சுக்கங்க அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னாவே மேக்ஸிமம் இந்த பிரச்சினையெல்லாம் சால்வ் ஆகிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னால் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னமாதிரி காலையில் நேரமாக எழுந்துரிச்சி கொஞ்சம் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இருக்கற நீங்கள் உங்களுக்கே தெரியதுல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ ப இப்போ ரெண்டாவது டைம் விஸிட்டிங் வர்றதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையா அதுதாங்க சார் வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார் நம்ம மனதுதாங்க சார் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் எதுக்கும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதிங்க கண்டிப்பாக நான் சொன்ன எக்ஸசைஸெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்க சார் ஓகேங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார் நான் நெக்ஸ்ட் வீக்கில் இப்போ நான் ஊ வெளி ஊரில் இருக்கேங்க சார் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஹாஸ்ப்பிட்டல் கவுன்ஸ்லிங்கு இதுக்கு வந்துடுவேன் நீங்கள் அப்போ கூட வந்து நேரில் மீட் பண்ணுங்கள் இந்த பிரச்சின இன்னும் இருந்துச்சுன்னா நான் இன்னும் உங்களுக்கு வேறு எதாவது ஐடியாஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாங்க சார் நன்றி நன்றி நன்றிங்க சார்